எனக்குப் பிடிச்ச புத்தகன்னு பார்த்தா அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் எழுதினது அதில் அவரோட வாழ்க்கை வரலாறு எனக்கு ரொம்பப் பிடிச்சிருந்துது அதனால் நான் அக்னி சிறகுகள் விரும்பிப் படித்தேன் அதில் நான் கற்றுக்கிட்டது நன்றி மறக்கக்கூடாதுன்றதை அப்துல் கலாமு சொல்லியிருக்கார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு எங்கள் அப்பாவும் சொல்லுவார் எங்கள் அப்பா அந்த நன்றின்றதை அழுத்தமாக சொ அன் நன் அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லுவார் நன்றியை எப்போயும் நம்ம நம்ம இருக்கிற வரைக்கும் யார் யார் சின்ன உதவி செய்தாலும் அதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவா அதே இதை தான் அப்துல் கலாமும் சொல்லுவார் அது அவங்க அக்கா அக்கா மாமா அக்கா வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் அவருக்கு பண உதவிலாம் நிறையா செய்திருக்காங்க அதை வந்து அதுவும் நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லபடியாக படித்து இந்தியாவோடய ஸ் பெரிய சைன்டிஸ்ட்டாக அவரு மாறியிருக்காரு அதனால் அவர எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அவரோடய தன்னடக்கம் அவரோட எளிமை இதெல்லாம் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அவரு வந்து எளிமையாக பழகினாரு மக்கள்கிட்ட எளிமையாக பழகினாரு சின்னப் பசங்கக் கிட்ட அவ்வளோ எளிமையாக பழகினாரு சின்னப் பசங்கக்கூட பழகிட்டிருக்கும் போது தான் அவரோட உயிரும் பிரிஞ்சுது அவர எனக்கு ரொம்பப் பிடிக்கும்